இப்போ நாங்கள் பார்த்திங்கன்னா கோயம்பத்தூர் போனோம் கோயம்பத்தூரில் பார்த்திங்கன்னா மருதமலைக்கு போனோம் மருதமலையில் வந்து கீழேந்து நாங்கள் மேலே வந்து நடந்து தான் போயிட்டு வந்தோம் ஸோ நடக்கும் போது நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம் இப்போ நாங்கள் மேலேந்து கீழே போகும்போது அதில் என்னென்னா என்ன சுவாரஸ்யம் அப்படினா நடந்து போகும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு ரொம்ப மூச்சு வாங்குனுச்சு ஸோ நடந்து அவ்வளோ தூரம் எங்களால் ஏற முடியல நாங்கள் போனது வந்து பனி காலத்துலங்கிறதுனால ரொம்பவே நாங்கள் போனது காலையில் அஞ்சு மணிக்கு ஏறினோம் அப்போ மூடு பனி காலம்ங்கிறதுனால எங்களால் ரொம்பவே மூச்சு விட கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு ஆனால் சின்ன மல தான் ஆனால் மூச்சு விட கஷ்டமாக இருந்துச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் கொஞ்ச தூரம் போயிட்டுருக்கும் போதே இடையில இடையில நின்று நிறைய ஃபோட்டோஸ்லாம் நிறையா எடுத்தோம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்து உடனே வந்து பார்த்திங்க அப்படினா ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் அப்புறம் இன்ஸ்டா எல்லாத்துலையுமே வந்து நாங்கள் போஸ்ட் பண்ணோம் போஸ்ட் பண்ணிவிட்டு எங்களோட வேலையே என்னென்னா அதிகமாக போஸ்ட் பண்ணிவிட்டு எத்தனை பேர் லைக் பண்ணிருக்காங்கன்னு பார்க்குறது தான் ஸோ ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு போஸ்ட் பண்ணும் போது அப்புறம் நாங்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டு மேலே வந்து முருகனை பார்க்குறதுக்காக ஏறிவிட்டோம் அங்கே போனால் அங்கே பெரிய க்யூ க்யூனா ஒரு டூ அவர்ஸ் நாங்கள் அங்கே ஸ்பென்ட் பண்ணுறமாரி ஆயிடுச்சு டூ அவர்ஸ் நின்று லாஸ்ட்டில் முருகனோட தரிசனத்தை முடிச்சிவிட்டு நாங்கள் திரும்பி வந்து பார்த்திங்கன்னா அப்படினா இறங்கும் போதும் வந்து நடந்து தான் இறங்குனோம் நடந்து இறங்கும் போது நிறைய மலை மேலே உள்ள செடிஸ்லாம் செடிலாம் பார்த்திங்க அப்படினா மூலிகை செடியாக இருந்துச்சு அதில் வந்து நாங்கள் அந்த மூலிகை செடி வந்து கிடைக்காத ஒரு மூலிகை செடி அங்கே இருந்துச்சு நாங்கள் அந்த மூலிகையை பறிச்சிகிட்டு வந்தோம் வீட்டுக்கு அப்புறம் வந்து நடந்து வந்து பயணத்தை முடித்து விட்டோம்